தீபாவளி எங்கள் எங்களுடைய முக்கியமான பண்டிகை தீபாவளி இந்தியாவினுடைய பண்டிகை இருந்தாலும் எங்கள் ஊரில் வந்து தீபாவளி வந்து ஒரு முக்கியமான பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னையே ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாளைக்கு முன்னையே நம்ம தயாராகணும் தீவாளிக்கு ஏன்னா பண வசதி ஒரு டைம்மில் இருக்கும் ஒரு டைம் இல்லாமல் இருக்கும் கையில அதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னையே பணங்களை ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் கையில வச்சுருக்க பணத்தை வச்சு பிள்ளைகளுக்கு முதல ட்ரெஸ் எடுக்கிறது எங்கள் பக்கத்தில் போத்தீஸு திரு திருநெல்வேலி பக்கம் போகறது திருநெல்வேலி பக்கம் போய் ஒரு நாளைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துவிட்டு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுமாதிரி இடத்துல பெரிய ஆட்களுக்கு அதுக்கப்புறம் எடுப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ தூரம் அதுக்கப்புறம் கையில கொஞ்சம் ரூபா வந்தோன்னே பக்கத்தில் ஏஆர்எல்ங்கிற ஒரு இதில் வந்து அது இது இப்போ போத்தீஸ் மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் ப மினி பட்ஜெட்டில் இருக்கும் ஏஆர்எல்லுக்கு வந்து ஏஆர்எலில் ட்ரெஸ் எடுத்து அதுக்கப்புறம் இங்கே ஏஆர்எல்லுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு பாப்பா எல்லாத்துக்கும் தைக்க கொடுக்கணும் தைக்க கொடுத்து அதுக்கு பணங்கள் எல்லாம் பார்க்கணும் பணத்தை பார்த்து தைக்க கொடுத்து அந்த ட்ரெஸுங்கெல்லாம் வ அன்னைக்கு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னையே எல்லாம் ரெடியாயி உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் ப பரி பலசரக்கு காய் க பலசரக்கு இறக்கணும் தின்பண்டங்கள் என்னென்ன செய்யலாம்ன்னு வீட்டில் வந்து வி குறஞ்சது ஒரு பத்து பண்டமாவது செய்வோம் பத்து பண்டமாவது செய்வோம் பத்து பண்டத்தில் வந்து ஒரு நம்ம அது என்னது முறுக்கு அதிரசம் அப்புறம் அச்சு முறுக்கு சுஷியம் முந்திரி கொத்து இதெல்லாம் அதிரசத்துக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னையே மாவு சேர்க்கணும் மாவு சேர்க்கறதுக்கு வந்து இது பினஞ்சி இந்த அதிரச மாவு பச்சரிசி வை மண்டை வெல்லத்தை சேர்த்து மண்டை வெல்லத்தை சேர்த்து அதை பினஞ்சி அதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னையே மண்டை வெல்லத்தை பிசஞ்சி வைக்கும்போது வந்து புளிக்க வைக்கணும் அதிரச மாவை வந்து புளிக்க வைக்கணும் அதை ப அது வந்து பினஞ்சி வைக்கும்போது பு அது பு அதை ஒரு ஒரு வாரத்துக்கு மாவும் இப்போ அதிரசம் போடும்போது ரொம்ப மெதுவாக இருக்கும் அதிரசம் அப்புறம் இத்தனை பண்டங்களையும் அன்னைக்கு வாங்கி இதுப்போக வெடி பிள்ளைகளுக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து சின்ன சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் போகறனா வெடி ஆசைப்படும் வெடிக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து இப்போ சி இப்போ சி சிவகாசி வரைக்கும் போகறது ஃபேக்ட்ரிக்கு போய் ஃபேக்ட்ரியில வந்து ஒரு மாதத்துக்கு முன்னையே அங்கே போனால் தான் ஃபேக்ட்ரிக்கு போகலாம் ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த வெடியை வந்து வெ வெடியை வாங்கி அதுக்கு போய் ப பத்தாயர்ருவாய்க்கி உள்ள வெடியை ஒரு மூவாயிரத்துக்கு கொடுப்பாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னையே வாங்கினா அது வாங்கி அதை தயார் பண்ணி வெடியை இது பண்ணி வச்சிடுறது பிள்ளைகளுக்கு அப்படி இல்லைன்னா பக்கத்து கிராமங்கள்லருந்து கிராம அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க எப்படின்னா வந்து சின்ன சின்ன சின்ன வெடிகள் நாட்டு வெடிகள் அதை வாங்கி அதை பிள்ளைகளுக்கு ஓலை வெடி ஓலை வெடின்னா அந்த சின்னதாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஒரு பைப்பு வெடின்னு ஒன்று சொல்லுவாங்க அது புஸ்ஸுன்னு மேலப்போய் வெடிக்கும் அந்த வெடி இதை வாங்கி பிள்ளைகளுக்கு வச்சுருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா தீபாளி அன்னைக்கு காலையில் எழந்துச்சி பிள்ளைகளை எண்ணெ தேய்ச்சி குளிப்பாட்டி ட்ரெ விளக்கு முன்னால் ப நம்ம செஞ்சு வச்சுருக்க முறுக்கு அதிரசம் அச்சு முறுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சு கும் அப்புறம் எங்களுடைய முன்னோர்கள் படத்துக்கு முன்னால் படைச்சு விளக்கு முன்னால் முன்னோர்கள் படத்துக்கு ப படைச்சு எங்கள் ஆச்சி தாத்தா படத்துக்கு முன்னால் படைச்சு அதை வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிவிட்டு காலையில் இட்லி வச்சு சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இவ்ளோத்தையும் வச்சு அன்னன்னைக்கு எடுத்து கொடுக்குறது இதில் இங்கே இதுக்கு காலைல தீபாவளிக்கு எப்போவுமே காலைல நடக்கும் மத்தியானதுக்கு கறி எடுக்க அதை சொல்ல மறந்துவிட்டேன் கறி எடுக்க காலையில் நாலு மணிக்கே எழுந்துச்சி போயிட்றது காலைல நாலு மணிக்கே எழுந்துச்சி போய் பக்கத்தில் செவத்தியாபுரம்ன்னு ஒரு ஊரில் உண்டு கறி ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிட்றத்துக்கு வந்து கறி வந்து நல்ல சுத்தமான கறியாக இருக்கும் வெள்ளாட்டங்கறி அந்த ஆட்டுக்கறியை வாங்கி அதை காலையில் வாங்கி அங்கே போய் கடந்து காற்று கடந்து வாங்கி அதை ரெண்டு கிலோ ரத்தம் ஈரல் அப்புறம் வந்து குடல் அன்னைக்கு பொறுத்தளவில் எலும்பு கறி இவ்வளவும் வாங்கிகிட்டு வர்றது ஒரு ரெண்டாயருவாய்க்கு வாங்கிகிட்டு வந்து அதை வச்சு அன்னைக்கு மத்தியான சாப்பாடு அது தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் அந்த புது ட்ரெஸை போட்டு அதுக்கப்புறம் தீபாவளி கொண்டாடிகிட்டு வெடி எல்லாம் பிள்ளைகளுக்கு போட்டு முடிஞ்சோன்னே மத்தியானம் கறி சாப்பாடு எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு எடுத்து சாப்பிடுட்டு அப்புறம் நைட்டு வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஊர் கொண்டாடுவாங்க நம்ம அந்த பழக்கம் இல்லை தண்ணி அடிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது அதனால் மிச்சம் தண்ணி அடிக்கிறவங்க அவங்க பி பிராந்தி கடையில் சரக்கு வாங்கி அடிச்சிவிட்டு கறி சாப்பாடு பண்ணி அவங்க நண்பர்கள் சேர்ந்து சேர்ந்து இருந்து ஒரு ஒரு ஏரியாவில் காட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணியடிக்க சரக்கு அடிக்கிறவங்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க சரக்கடிக்கிற நண்பர்கள் அவங்க அடிப்பாங்க நமக்கு அந்த பழக்கம் இல்லை அதனால் அதை செய்யிறதில்லை ஆ இப்படியா நம்ம அன்னைக்கு க கதை போயிரும் தீபாவளி தீபாவளிக்கு அடுத்து எங்களுக்கு பொங்கல்னு ஒரு பண்டிகை இருக்கு உங்களுக்கு தெரியாது யாருக்கும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்ல இருந்தாலும் தமிழர்களுடைய திருநாள் அது வந்து த இந்தியாவில் இது வந்து தீபாவளி பொங்கல் வந்து தமிழர்களின் திருநாள் இந்த திருநாள் எப்படி கொண்டாடுவாங்கன்னா இது இ தீபாவளியை விட பெரிய கஷ்டம் முதல்ல வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னையே வெள்ளை அடிக்கிறதுக்கு தயாராகி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னையே ம தை மாதம் தை ஒன்றுக்கு மார்கழி பத்தில் வீட்டில் எல்லா சாமானையும் இறக்கி கழுவி அவ்வளோத்தையும் வச்சு வெள்ளை அடிச்சு வெள்ளை அடிச்சு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான ஜ இது பண்ணி வீடுகளை சரிப்பண்ணி வர்றதுக்கே ஆட்களுக்கு சரி ஆயிருவாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சு வெள்ளை அடிச்சு முடிஞ்சோன்னே வெள்ளை அதுக்கொரு அமௌண்ட் ஆகி போகும் முதலில் பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சு மு முடிஞ்சு எல்லா வேலையும் ஒதுங்க வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆ நம்ம வீட்டில் இருக்க பொம்பளையாளுங்கெல்லாம் அசதியாகிருவாங்க வேலையில் இது முடிஞ்சு அங்கேருந்து முடிச்சு அதுக்கப்புறமா வெள்ளை பொங்கல் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுருவோம் அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னே நிறைய போய் கடைகளில் சாமான் வாங்கணும் புது பானை வாங்கணும் அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து புது அடுப்பு புது பானை எல்லாம் வாங்கி வச்சு சூரிய உதயத்திற்கு முன்ன தை ஒன்னாம்தேதி காலையில் அதுக்கு முந்தின நாள் பலசரக்கு அது இது எல்லாம் வாங்கி கரும்பு கட்டு வாங்கி கரும்பு கட்டை வாங்கிக்கொண்டு வீட்டில் வச்சிவிட்டு எல்லாம் வாங்கி வச்சு காலைல விடிய அஞ்சு மணிக்கு எழுந்ச்சி குளிச்சிவிட்டு காலையில் புது பானையை வாங்கி அதில் பச்சரிசியை போட்டு பொங்கல் விடுறத்துக்கு எல்லாம் ஏற்பாடாகி எல்லாம் நல்லா சிறப்பா செஞ்சு செய்யறது காலையில் போ காலைலே அடுப்பை பத்த வச்சு சூரிய உதயத்திற்கு முன்னால் முன்னால் பொங்கலை எல்லாம் விட்டு சூரியன் உதிக்கவும் கரெக்டாக பானையை இறக்கி பொங்கலை சூரிய பகவானுக்கு படைச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் இது பண்ணிருவோம் முடிஞ்சோன்னே முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லா காய்கறிகளையும் வாங்கி அனைத்து காய்கறியும் எல்லா காய்கறிகளிலும் நிறைய வாங்கி அதை பூரா ஒவ்வொரு கூட்டு சிறு பதினோரு கூட்டு வைப்பாங்க வீட்டில் சிறுக்கிலங்கு தடி பூசணிக்காய் பச்சடி பூசணிக்காய் கூட்டு அப்புறம் வந்து சிறுக்கிலங்கு கூட்டு கருணக்கிலங்கு பச்சடி அப்புறமா அவியல் அப்பளம் வத்தலு வேறு என்ன கூட்டு இருக்கு இன்னும் ஒரு தக்காளி பச்சடி இப்படியாக ஒரு பதினோரு பதிமூணு வகையான கூட்ட வச்சு இலையில வச்சு பச்சடி சாதத்தை எடுத்து அவ்வளோத்தையும் சாமி முன்னால் படைச்சு சாமி முன்னால் அங்கன பழங்களை வச்சு படைச்சு கரும்பு கிரும்பு எல்லாம் வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப காக்கைக்கு அவ்வளோத்தையும் அள்ளி வச்சு கா கான்னு கூப்பிட்டு இருக்கு கா கான்னு கூப்பிட்டு இருக்க அதை கூப்பிட்டு அங்கன அந்த அன்னைக்கு சாப்பிட் காக்காய்க்கு படைச்சிவிட்டு அந்த அன்னைக்கு திரும்ப வீட்டில் எல்லாரும் அன்னைக்கு அந்த அன்னைக்கு எல்லாகூட்டையும் வச்சு ஒன்றுப்போல உட்காந்து ஒ சாப்பிட்றது ஒன்றுப்போல சாப்பிட்டுட்டு அப்புறமா அன்னைக்கு பொழுது பொங்கல் இப்படி முடிஞ்சிவிடும் முடிஞ்சவோன்னே அன்றைய பொழுதுல ஒரு டூருக்கு போகறவங்க வந்து வெளியூருக்கு டூர் போட்டுருப்பாங்க சில ஆளுக்க நாங்கள் பக்கத்தில் கூப்பிட்டுட்டு கன்னியாகுமரி அப்புறம் மதுரை ப்ளாக்தண்டர் அப்புறம் பக்கத்தில் க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகக்கூடியவங்க டூருக்கு நாங்கள் ஒரு டைம் டூருக்கு போவோம் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ராத்திரி வீட்லையே இருந்துகிட்டு மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் கரி கரிநாள் அது வந்து கருநாள் எங்களுக்கு வந்து கருநாளுக்கு அது பொங்கலுக்கு மறுநாள் கருநாள் க க கறி அதே இதேமாதிரி காலையிலயே அதிகாலையிலயே எழுந்ச்சி ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வெட்டுவோம் இல்லைன்னா கறி வாங்க வேறு இடத்துக்கு போவோம் அஞ்சுப்பேருக்கு வெட்டி கிடாயை வெட்டி பங்கு வச்சு எல்லாருக்கும் தேவையான க பொருள்கள் இதை பூரா எடுத்து அன்னைக்கு தீபாவளிக்கு சிறப்பாக அன்னைக்கு தான் ரொம்ப சிறப்பு தீபாவளியுடைய மறுநாள் கருநாள் தான் வந்து ரொம்ப சிறப்பு தீபாவளியை வந்து அது இதுன்னு எல்லாம் வாங்கி கறிக்கிறிலாம் வாங்கிக்கொடுத்து அவங்க மறுநாள் காலையில் கறியை வச்சு வீட்டில் கறியை வச்சு அத சரியா ல் வச்சு அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றது அன்னைக்கு அது கருநாள் அப்படி முடிஞ்சிவிடும் இல்லை நாங்கள் வந்து டூருக்கு இது ஒரு டைம் வந்து கறி எடுப்போம் இல்லை டூருக்கு கன்னியாகுமரி அங்கே இங்கேன்னு பிள்ளைகளை கூப்பிட்டு போய் கன்னியாகுமரி போயிவிட்டு அங்கே ஸீ ஸீ ஸீ லேண்டு லேண்ட் ஸீ லேண்டுன்னு இருக்கு கடல் நல்ல நல்ல நல்ல ஒரு அருமையான ஏரியா இந்த ப்ளாக்தண்டர் கணக்காக நல்ல உள்ள வந்து நானூறுரூபா ஒரு நபருக்கு டிக்கெட்டு பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே உட்காந்து விளையாண்டுவிட்டு எல்லாரையும் பொழுது போவ சாய்ந்தரம் வரைக்கும் இருந்துவிட்டு திரும்ப அங்கே உள்ளையே சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு திரும்ப கன்னியாகுமரி வந்து சன்செட்டை பார்த்துட்டு காலையில் சன் ரைஸ் பார்த்துட்டு ச சாய்ந்தரம் சன்செட்டு பார்த்துட்டு அதுக்கப்பறமாக அங்கேருந்து கிளம்பி மறுநாள் வார்றது வந்து அதுக்கு மறுநாள் ஏற்கனவே லீவாக தான் இருக்கும் மாட்டுப்பொங்கல் என்னமோ வீட்டில் ஒரே ஒரு மாடு கடக்கு அந்த மாட்டுக்கு இந்த இதெல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சி வச்சு மாட்டு பொங்கலை கொண்டாடுறது அன்னைக்கு அன்னைக்கு ஒரே காய்கறிகளை அப்புறம் வெட்டி கூ கூட்டு வைக்கிறது கிடையாது ஒரே குழம்பா போட்டு குழம்பு வச்சு அவருக்கு அதில் மாட்டோட கழுத்துல துண்டை கட்டி நல்ல சிறப்பா அன்னைக்கு அதை கொண்டாடுவோம் இப்படியா மூன்று பொழுதும் இந்துக்கள் பண்டிகையில் எங்களோட இந்து பண்டிகையில் அது ரெண்டாவது மூணாவது சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எங்களுடைய அம்மன்கோயில் இருக்கு அம்மன்கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை நடக்கும் பத்து நாளும் அம்மன் வந்து கொலுவில இருக்கும் கொலுவில இருந்து கொலுவில இருந்து அம்மனுக்கு வந்து அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நா செய்வாங்க எங்கே மண்டப்படிக்தாரர்கள்ன்னு போட்டு எழுதி போட்டுருவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னையே எழுதி போட்டுருவோம் யார் யாருக்கு மண்டப்புடி வேணுமோ அவங்களுக்கு எழுதிக் கொடுத்து இந்தா இருக்குது இந்த மண்டப்புடி அப்படின்னு சொல்லி முதநாள் என்னுடைய பெயர் பேச்சிமுத்துன்னா முதல் நாள் மண்டப்புடி பேச்சிமுத்து அப்படின்னு போட்டு அன்னைக்கு தயிர்சாதம் பொங்கல்ன்னு ஒன்று போடுவோம் சாமிக்கு ரெண்டாவது நாள் மாயாண்டிக்கு மூணாவது முனியாண்டிக்கி இப்படி ஒவ்வொரு நாளும் பத்து நாளும் பத்து நபரை எழுதிப்போட்டு அவங்களுக்கு ஏகப்பட்டது அம்மங்கோயில் சரஸ்வதி பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும்